எங்கள் பகுதியில் புகழ்பெற்ற பள்ளி எது கேட்டீங்கனால் ஏகெடி ஸ்கூல் எதனாலன்னால் அங்கே வந்து ஆ கல்வித்தரம் வந்து நல்லா இருக்குது அதனால்தான் புகழ் பெற்ற கல்வி நிலையம் என்று சொல்கிறோம் அங்கே வந்து தமிழ் மீடியம் இங்கிலிஷ் மீடியம் ரெண்டும் இருக்குது தமிழ் மீடியத்தில் படித்தா ஸ்காலர்ஷிப் இருக்குது இங்லிஷ் கூட இங்கிலிஷும் நல்லா கற்றுக்குலாம் அதனால் பாத்ரூம் வசதிகளும் இருக்குது பஸ் வசதிகளும் இருக்கிறது அதனால் உள்ளூர் பள்ளிகளைவிட வெளியூர் பள்ளிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உள்ளூர் படிக்கிறது வந்து அவ்வளவு கோச்சிங் சரியில்லை வெளியூர் பள்ளிகள் வந்து இங்கிலிஷ் நாலேஜ் நல்லா சொல்லித்தராங்க நல்லாவும் பேசுறாங்க நல்லாவும் சொல்லித்தராங்க பேச பேச வைக்கிறாங்க அதனால உள்ளூர் பசங்களோடய மற்ற பள்ளிகளை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் எனக்கு வந்து